இப்போ வந்து இந்திய மருத்துவ கட்டமைப்பு நல்லாத் தான் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கறதுனால் எங்களுக்கு வந்து மருந்து மருத்துவ வசதியெல்லாம் இல்லை நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் அது வந்து சீக்கிரமாக கிடைக்கறதில்ல நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம் கொரோனா காலத்தில் ஜனங்கள் வந்து நூற்றி எட்டு வரதுக்குள்ளையே இங்கே எதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லையோ எங்காச்சும் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படின்ட்டு போகக்குள்ள கொஞ்சம் நே நேரம் கழித்து தான் வரும் அப்புறம் மறுபடியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாங்க அப்போல்லாம் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கில கொரோனாவுக்கு ஆனால் இப்போ வந்து அதுக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் கரெக்டாக போயிட்டிருக்கு கேன்சருக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கில எல்லா ஆஸ்பத்திரிலியுமாவே அந்த மருந்துக்கு இடமே இல்லை எங்கள் ஊர்லேயுமே நல்லா கிராமத்தமாக இருக்கிறத்துக்கு அதனால் வந்து எங்கேயும் போக முடியாது மளார்னு அதனால வந்து இந்த மருந்து கண்டுபிடிக்கில இன்னும்